நான் அதிகமாக போகிற லைப்ரரின்னு பார்த்தோம்னா எங்கள் வீட்டுக்கு அருகாமைலேயே வந்துகிட்டு ஒரு அரசாங்க நடத்துகிர ஒரு லைப்ரரி வந்துகிட்டு இருக்குது அதுபோக வந்துகிட்டு நாங்கள் காலேஜ் படிக்கும் போது வந்துகிட்டு லைப்ரரிக்கு வந்துகிட்டு நாங்கள் அடிக்கடி வந்துகிட்டு நான் போயிட்டு இருப்பேன் அதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் வந்துகிட்டு நானே வந்துகிட்டு ஒரு லைப்ரரி வந்துகிட்டு உருவாக்கி வச்சுருக்கேன் அதில் பார்த்தோம் அப்படின்னா சுமார் வந்துகிட்டு ஒரு நூறு வகையான புக்ஸ் வந்துகிட்டு நான் அதில் வச்சுருக்கேன் அதில் வந்துகிட்டு என்னென்ன புக்ஸ்சலாம் அடங்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அப்புறோம் பிசிக்ஸ் சம்மந்தமான டிக்ஸ்னரிஸ் இருக்கும் அதுக்கு அப்புறோம் இங்கிலிஷ்சோடய வேர்டஸ் வெக்காபுலரி படிக்கிற மாதிரியான டிக்ஸ்னரிஸ் மட்டும் நான் ஒரு மூன்று டிக்ஸ்னரி வச்சுருக்கேன் அதுக்கு அப்புறோம் வந்துகிட்டு பீர்பால் கதைகள் தெனாலிராமன் கதைகள் அதுக்கு அப்புறோம் சமையல் குறிப்புகள் அதுக்கு அப்புறோம் வந்துகிட்டு நாட்டு மருந்துகள் குறிப்புகள் இந்த மாதிரியான வந்து புத்தகங்கள் எல்லாம் வந்து என்னோடய கலெக்ஷன்லில் வந்து அதிகமாக இருக்கும் அது போக வந்துகிட்டு கந்த சஷ்டி கவசம் ஆதிபராசக்தி பாடல்கள் அதுக்கு அப்புறோம் வந்துகிட்டு முக்கியமான கோலங்கள் புக்கு சமையல் குறிப்புகள் இதெல்லாம் வந்துகிட்டு நான் ரொம்ப அதிகமான வகையான புக்ஸ் எல்லாம் இருக்கும் அதுபோக வந்துகிட்டு நான் என்னோடய லைப்ரரியில் வந்துகிட்டு என்னென்ன ஆட் பண்ணிருக்கேன் அப்படினால் வந்துகிட்டு நான் வந்து காலேஜ் டேஸ்ஸில் யூஸ் பண்ண எல்லா வகையான பென்களுமே பென்கள்னா வந்து நம்ம எழுதுகிறோம் இல்லையா எழுதுகிற பேனாக்கள் வந்துகிட்டு நான் வந்து இன்னமும் வந்துகிட்டு அது எல்லாமே வந்து என்னோடய லைப்ரரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அது போக வந்துகிட்டு அதில் வந்து நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து யூஸ் பண்ண எல்லா வகையான புக்ஸ்மே தமிழ் இங்கிலிஷ் மேக்ஸ் சைன்ஸ் சோசியல் அதுக்கு அப்புறோம் வந்துகிட்டு டூவல்த்தில் பார்த்தோன்னா பயாலஜி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புக்ஸ் அதுக்கு அப்புறோம் வந்துகிட்டு காலேஜ்யில் பார்த்தம்னா இண்டிவிஜுவலாக வந்து பிசிக்ஸ் வந்துகிட்டு ரண்டம் பிசிக்ஸ் அதுக்கு அப்புறோம் வந்து மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் இந்த வகையான புக்ஸ்லாம் வந்துகிட்டு நான் அதிகமாக வச்சுருக்கேன் அதுக்கு அப்புறோம் வந்துகிட்டு நான் டைப் ரைட்டிங் கிளாஸ் போகும் போது இருந்த என்னுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுளோடய ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பரையும் வந்துகிட்டு என்னோடய லைப்ரரியில் வந்துகிட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாம் போக எனக்கு வந்துகிட்டு இன்னும் வந்துகிட்டு இந்த லைப்ரரியை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்கிட்ட வந்து இன்னும் நிறையா வந்துகிட்டு ஐடியாஸ்லாம் இருக்குது அதலாம் வந்துகிட்டு என்ன அப்படின்னா வந்துகிட்டு லைப்ரரிக்குனே வந்துகிட்டு முதல்ல எனக்கான ஒரு ரூம் இருக்கணும் அந்த ரூம்மில் பார்த்தோம் அப்டின்னா கல்கி எழுதின எல்லா புக்ஸ்மே வந்துகிட்டு கலெக்ஷன் பண்ணி என்னோடய லைப்ரரியில் ஸ்டோர் பண்ணனும் அப்படிங்குறது தான் என்னோடய பெரிய ஆம்பிஷனாக இருக்குது ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்டின்னா வந்துகிட்டு நான் பொன்னியின் செல்வன் தான் ரீசெண்டாக படிச்ச கல்கியோட படைப்பில் வந்துகிட்டு வந்தது அது தான் நான் வந்துகிட்டு படிச்சது பட் வெறி இம்ரக்ஷனாக இருந்தது ஸோ அது வந்துகிட்டு எனக்கு முக்கியமாக இருந்துட்டு என்னுனோடய லைப்ரரியில் உருவாக்கத்தில் வந்துகிட்டு என்னோடு எழுதுகிற திறமைகளையும் நான் வளத்துக்குறத்துக்கு அது ஒரு முக்கிய ஆதாரமாக இருந்துருக்குது